வசதி பற்றாக்குறைனால் இப்பொழுது எந்த மருத்துவமனையிலும் ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு பாத் ரூம் வசதி க கட்டில் வசதி எல்லாம் இல்லாமல் கீழே படுக்குறீங்களா அப்படின்னுலாம் கேட்டு சேர்த்துனாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் எதுவும் இல்லை அதிக கட்டணம் வந்து தனியார் இதில் இருக்குது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு போனால் கூட நிறையா பணம் வசூல் பண்ணுறாங்க ஒரு இப்போது ஒரு குழந்தைப் பிறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சுகப்பிரசவத்துக்கே இப்போ ஐம்பதாயிரம் பக்கம் ஆயிடுது அதெல்லாம் இப்போ அதிகமாக நடக்கிறதுனால ஹா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணும்னாவே பயமாக இருக்குது அதேபோல இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து அதிக நேரம் நீண்ட கியூவாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து நம்ம முடியலை எனக்கு விடுங்க விடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சிலர் சொன்னாலும் புரிஞ்குக்க மாட்டாங்க ஏங்க நாங்களும் தான வரிசையில் வந்துகிட்டுருக்கோம் நீங்களும் வாங்கன்னால் இல்லை இல்லை அது சும்மா கேட்டு போயிடறோம் மாத்திரை மட்டும் என்னான்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மாத்திரையை வாங்கிட்டு கம்முன்னு போயிடுவாங்க சொன்னாலும் வச்சுக்கிறது இல்லை நாங்களும் உடல்நிலை சரியில்லாதவங்கன்னாலையும் அவங்களும் கேட்குறதில்ல அந்த மாதிரி சில அனுபவங்கள் இப்போது வந்து அரசு மருத்துவமனையில் மாத்திரை வாங்குறதுக்கோ இல்லை டாக்டரை போய் சந்திக்குறதுக்கோ ஒரு கியூவில் நிற்கும் போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு